எனக்கு பிடித்த பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா அது இந்து நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறமா தமிழ் நியூஸ் பேப்பர் தமிழ் செய்தித்தாளில் என்ன பிடிக்கும்னா தினகரன் பேப்பர் வந்து பிடிக்கும் ஏன்னால் எல்லா நியூஸும் வந்து இதில் வந்து போடுவாங்க ஒரு ஸ்க மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும் அது இல்லாமல் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அது இல்லாமல் யார் யார் சாதிக்கிறாங்க நல்லது நல்ல விஷயமும் இதில் வந்து நிறைய வரும் அதே மாதிரி கெட்ட விஷயமும் எது வந்தாலும் இதில் கொஞ்சம் நிறைய வரும் நம்ம எந்த நியூஸ் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறங்களோ அதோடய எல்லா நியுஸும் இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி காலைக்கதிர்னு ஒரு செய்தித்தாள் இருக்குது அது வந்து நைட் என்ன விஷயம் நடக்குதோ அதை வந்து உடனே வந்து நம்ளுக்கு காலைக்கதிர் நியூஸில் வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாலை மலர்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது கா ஒரு செய்தித்தாள் இருக்குது மாலை மலர் நியூஸ் பேப்பர் வந்து மோஸ்ட்லி யா நிறைய பேருக்கு தெரியறதுல்ல இப்போ வந்து மாலை மலர் நியூஸில் வர செய்தித்தாள் வந்து நம்ம காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ஏதாச்சும் ந நடந்ததுங்கனா அதை வந்து மாலை மலரில் வந்துடும் அடுத்து வலைப்பதிவுக்கு கேட்டுருக்கிங்க எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து வாட்ஸப்பும் ரொம்ப விரும்புவேன் ஏன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டெய்லியும் பேச முடியாது அதில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம டெய்லி பேசிக்கிறோம்